இப்போ நான் உலகில் ஒரு இடத்துக்குப் பயணம் செய்ய முடிந்தால் அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னா சவுதியில் இருக்கிற மெக்கா மதினா அந்த மெக்காக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒய்வு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் குரானில் வந்து மெக்கா மதினாவைப் பற்றி நீறைய சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே போயிட்டு நம்ம கடவுள்கிட்ட என்ன பிராத்தித்தாலும் உடனே அதை கடவுள் வந்து நிறைவேற்றுவாங்க அது அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் உடனே அதை கடவுள் நிறைவேற்றுவாரு அங்கே வந்து நம்மளோடய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் எல்லாமே வந்து அங்கே கடவுள்கிட்ட பிராத்தித்தோம் அப்படின்னா அந்தப் பாவங்கள் எல்லாத்தையுமே கடவுள் மன்னிச்சிடுவாரு அந்த இட அந்த மெக்கா மதினாவில் வந்து மெக்கா மதினா சவுதி அரேபியாவில் வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அங்கே வந்து நம்ம பெண்கள் எந்த ஒரு பெண்களை வந்து யார் எந்த தப்பு பண்ணிணாலும் உடனே வந்து அந்த இடத்துல வந்து கண்டிக்கிறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது ஆனால் இந்தியா நம்ம இந்திய நாட்டில் வந்து அந்தமாதிரி எதுவும் கிடையாது இங்கே அந்த ஊரில் வந்து பெண்களுக்கு சவுதி அரேபியாவில் வந்து பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு இருக்குது அங்கே வந்து அங்கே பெண்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்குது அங்கே பெண்களுக்குனுங்கிற எந்த ஒரு சட்டம் இந்த மாதிரில்லா எதுவுமே கிடையாது ஆனால் அங்கே வந்து பெண்கள் எங்கேப் போனாலும் வந்து முழு ஃபர்தா போட்டு தான் வெளியில் போகணும் இங்கே வந்து அப்படி கிடையாது எப்டி வேணாலும் பெண்கள் போய்க்கிடலாம் அந்தமாதிரி இருக்குது சவுதி அரேபியாவில் வந்து பாலியல் வன்கொடுமை இந்தமாதிரி எதுவும் இருந்தால் அங்கே வந்து தலைவெட்டு பள்ளிவாசல்ன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அங்கே யார் எந்த தப்புப் பண்ணிணாலும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யார் எந்த தப்புப் பண்ணிணாலும் உடனே அங்கே வந்து அந்த தலையை வெட்டுவாங்க அந்த மாதிரில்லா அங்கே இருக்குது சவுதி அரேபியாவில் வந்து மதுபானம் சிக்ரெட்டு இந்தமாதிரி எதுவுமே அங்கே கிடையாது அங்கே வந்து ஒழுக்கத்தை மட்டும் ஒழுக்கத்தை மட்டுமே எல்லோரும் பேணி இது பண்ணுவாங்க பேணிப் பாதுகாப்பாங்க அங்கே வந்து இப்போது ஒரு பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா கடையுமே அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு எல்லோருமே சலா தொழுக போயிடுவாங்க தொழுது தொழுதுட்டு வந்ததுக்கப்புறந்தான் அவர்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கிற போலீஸ் எல்லோருமே வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க நான் வந்து அந்த ஊரில் தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஊரில் போயிட்டு ஒரு நாள் கடவுள்கிட்ட பிரார்த்திப்பேன்